வீடு கட்டிட்டிருக்கும்போது கிட்டத்தட்ட முடிக்கிற ஸ்டேஜாயிடுச்சு அந்த டைமில் வந்து மெடிக்கல் இஷு அதிகமாவே ஆயிடுச்சு ஸோ இருந்த காசு நாங்கள் வந்து மெடிக்கல் செலவுக்கே செலவு பண்ணிட்டோம் ஸோ அந்த டைம்ல என்ன பண்றதுனு தெரியாமல் ஒரு மாதம் நாங்க வந்து கொஞ்சோ கன்ஸ்ரடக்ஷன் வேலையை நிப்பாட்டிருந்தோம் அது அந்த டைமில் வந்து ஏஜென்ஸி மூலயமா தான் ஒரு கடன் வாங்கினோம் அந்த அந்த டைமில் ஏஜென்ஸிக்கும் சின்ன கமிஷன் கொடுத்தோம் அப்புறம் பேங்க்காரங்களுக்கு கொஞ்சோம் சின்னதாக கமிஷன் கொடுத்து தான் கடன் வாங்கினோம் கடன் எப்படினு பார்த்தீங்கனா இன்ரஸ்ட்டே ஒரு ட்வென்டி பர் டூ ஃபைவ் பர்சன்டேஜுனு சொல்லிட்டு இருந்தாங்க டொன்ட்டி டூ பாய்ண்ட் ஃபைவ் பர்சன்ட் சொல்லிட்டுருந்தாங்க சரி டூ பாய்ண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் நம்ம வாங்கற கடனுக்கும் அதுக்கும் கொஞ்சோம் பேலன்ஸாகும் நம்ம எப்படியும் கட்டிடலாம் அப்படிந்தோம் ஸோ வாங்கி வீடை ஃபுல்லாத்தையும் கம்ப்ளிட் பண்ணிட்டோம் அது ஆனால் பட் கடன் அடைக்க கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் ஆயிடுச்சு அதில் நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கடன் பார்த்தாங்கனா அது ட்வென்ட்டி பர்சன்டேஜ் நாங்கள் வட்டியை கட்டுகிற மாதிரி ஆயிடுச்சு நடுவில் அதனால வீட்டில் கடன் இல்லாதமோது நல்லாயிருந்துச்சு ஆனால் வீடு கட்டிட்டு லாஸ்ட்டாக முடியும்மோது கடனோடு இருந்ததுனால் எங்களால் அது கொஞ்சோம் டெய்லி ஆக்செஸ்யூம் நெஸஸரிஸும் கொஞ்சோம் கம்மி பண்ணிட்டு தான் ஒரு ரெண்டு மூணு ஒரு அஞ்சு வருஷம் வாழ்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ ஓகே நாங்கள் எப்பையும் போல ஒரு நார்மல் லைஃப்பில் வன்ட்டோம் அதனால கடன் இல்லாமல் வீடு கட்டிடோனால் எந்த ஒரு பிரச்சினையும் இருக்காது